நான் வந்து எங்கள் தமிழ் நாட்டில் உள்ள வந்து தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க தஞ்சை பெரிய கோயிலைதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க விரும்புறேன் சோழர்கள் கட்டிய இது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கையால செதுக்குனது அது எப்படி கட்டிருப்பாங்கன்றது ரொம்ப பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துக்கு தான் நான் போவேன் அது எங்கள் ஊர்லருந்து சுமார் ஒரு ஐம்பது கிலோ மீட்ரு தூரத்தில்தான் இருக்கு ஆனாலும் போறதுக்கு எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக போனாலும் நான் பைக்கில்தான் போவேன் என் ஃபரெண்ட்ஸ் கூட அது வந்து ராஜ ராஜ சோழன் கட்டுனது தஞ்சை பெரிய கோயிலானது அப்பறம் வந்து அங்கே வந்து நிறையா அந்த காலத்து ஓவியங்கள் சிற்பங்கள் சிலைகள் கோபுரங்கள் எல்லாமே பழமையானது நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்யிருக்கேன் நண்பர்கள் போயிவிட்டு வந்து கூறியதை அதுக்கு அப்புறோம் தஞ்சாவூர் பெரிய கோயிலும் இருக்கு அப்புறம் தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோயில் அது பெருசுதான் அதுவும் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறோம் இரண்டாவது நான் பார்க்க விரும்புகிற இடம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதுவும் நிறையா சொல்லியிருக்காங்க நிறையா ஃபேமஸ்ஸானது சத்தியான சாமி அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் தஞ்சை பெரிய கோயில் போயிவிட்டு அடுத்து முத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனுன்ட்டு அதுக்கு அப்புறோம் வேறு என்ன இருக்கு அது மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் போனுன்னு ரொம்ப ஆசை நான் போயிருக்கேன் இன்னொருக்கா போணுன்னு ஆசை அங்கே வந்து பெரிய கடல் இருக்கு எங்கள் ஊர்லயிருந்து அது சரியாக ஒரு முன்னூற்று ஐம்பது கிலோ மீட்ரு இருக்கு அங்கே நான் போயிட்டு வந்துவிட்டேன் ஆனால் இங்கே இருக்க அந்த ம் கோயிலுக்குலாம் போக முடியல திருச்செந்தூர் வந்து பெரிய கடல் அலை சீற்றம் ஏற்பட வேண்டிய ஒரு இடம் நல்லாவும் இருக்கும் திருச்செந்தூர் அங்கே வந்து முருகன் வந்து இருக்கிறதுலே கரட்டான அளவில்தான் இருப்பார் சாமி சக்தியான சாமி அதுக்கு அப்புறம் பழனி பழனி முருகன் கோயிலுக்கும் போணும்னு ஆசை இன்னும் போனது இல்லை அந்த மலையில் வந்து மொத்தம் மலையில் ஏறுறனால நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்ருக்கேன் அது மாதிரி கேரளா பக்கத்து ஸ்டேடில் இருக்க ஐயப்பன் கோவிலுக்கு போணுன்னு ஆசை அதில் பதினெட்டு படி இருக்கும் அதுவும் பதினெட்டு படியும் தங்கத்தால் ஆனது அது வந்து கார்த்திகை மாதம் எங்கள் ஏரியாலந்து எல்லாம் போவாங்க அந்த கோயிலுக்கும் போணுன்னு என்னோட ஆசையும் அங்கே கூடிய சீக்கிரம் நான் போவேன் நம்புறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை